ஹலோ ஹலோ சார் ஹவுஸ்பர்ரா ஆ வணக்கம் சார் நான் நாமக்கல் ராம் ந நாமக்கல் அங்கே ராமலிங்கம் அ இதிலேருந்து அரசு ஒர்க் பண்ணுறேன் சார் கொஞ்சம் வீடு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா ஆமாங்க சார் நான் லாங்கிலேருந்து வரேன் இல்லை சார் ரெண்ட்டுக்கே பார்த்து சொன்னீங்கன்னால் பரவாயில்லை லாங்கிலேருந்து வரேன் இங்கே அங்கிருந்து டெயிலியும் வந்து போய்விட்டு வரத்துக்கு அலைச்சலாக இருக்கும் இல்லை பேச்சுலர் ரூமே பார்த்துக்குங்க நான் மட்டும்தான்

ம் நார்மல் ரூம் நார்மல் ஹா வீடே இருந்தால் போதும் சார் எப்படின்னா ஜஸ்ட் நான் சிங்கிள் மெம்பெர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் போதும்

ஆமாம் கிட்சன் பாத் ரூம் இதெல்லாம் அட்டாச்சா உள்ளே இருக்கற மாதிரி பார்த்துக்குங்க ஆமாம் அட்டாச் பாத் ரூம் வேணுங்க ஓகே சார் வெளியே அப்படியே கார் கொஞ்சம் நிற்பாட்ற மாதிரி பார்த்துக்குங்க சார் நான் கார் அது காரில்தான் வருவோம் ஆ ஓகே சார் இந்த வாட்ரு ஃபெசிலிட்டியெல்லாம் ஓ பக்கத்தில் இந்த நாயிஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காதில்ல சார் ஆ ஓகே ஓகே சார் இந்த நாயிஸ் பக்கத்தில் நாயிஸ் இந்தமாதிரி ரொம்ப அதிகமலெல்லாம் எதுவும் இருக்காதில ஓகே சார் நீட்டான கொஞ்சம் ப்ளேஸ்சிலே பாருங்க இந்தமாதிரி டஸ்ட்டு இந்த ஸ்மெல் அதெல்லாம் வேணாம் ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்கள் சார் நான் அப்போ வந்துடுறேன் சார் இல்லைன்னா நான் ஏன் ஃப்ரீ டைமில் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் சார் அப்போ வந்து மீட் பண்ணிக்கலாம் சார் மீட் பண்ணிவிட்டு போய் ஹோம் பார்த்துட்டு வந்துடலாம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் அப்போ வந்து பார்த்துக்கலாம் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்